எனக்கு பிடித்த உணவு வந்து பருப்பு சாதம்தான் நான் வேறு எங்கேயுமே சாப்பிட மாட்டேன் அந்த பருப்பு சாதம் சாப்பிட்ணுன்னா நல்லா கெட்டியாக அது பருப்பு தயாரித்து நல்லா வெங்காயம் மிளவால்லாம் அரிஞ்சு போட்டு தாளித்து வீட்டில் தான் சாப்பிடுவேன் வேறு எங்கேயும் போய் சாப்பிட மாட்டேன்